எங்கள் குடும்பத்தில் அனைவரும் அனைவருக்கும் நீச்சல் தெரியும் இருந்தாலும் பாராம்பரிய நீச்சல் தொழில் முறை நீச்சலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது நாங்கள் நீச்சல் அடிக்கும்போது கிணத்தில் கிணத்தில்தான் குளிப்போம் நாங்கள் எங்களுக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் கடலோ அல்லது நீச்சல் குளமோ ஆறோ கிடையாது எங்கள் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய கிணறு இருக்கும் அந்த கிணத்தில்தான் நாங்களெல்லாம் நீச்சல் அடிப்போம் பாரம்பரிய முறைப்படிதான் நாங்கள் நீச்சல் அடிப்போம் தொழில் முறை நீச்சலெலாம் எங்களுக்கு தெரியாது நாங்கள் தொழில் முறை நீச்சலை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிலை எங்கள் பிள்ளைகளும் எங்களுடைய பெரிய கி கிணறு இருக்குது அதில்தான் குளிப்பாங்க நீச்சல் குளத்து கடல் நீர் மீன் பிடிக்கிற பழக்கமெல்லாம் எங்களுக்கு இல்லை எங்களுக்கு தெரியாது நீச்சல் குளத்திலும் நாங்கள் வந்து மீன் பிடிக்க மாட்டோம் எங்களுக்கு கிணறு எங்களுடைய பாரம்பரியமான ஒரு பெரிய கிணறு இருக்குது அதுலேதான் நாங்கள் நீச்சல் அடிப்போம்